குடிமக்கள் குடியுரிமை உள்ள அனைத்து மக்கள் நம்ம நாட்டில் இருக்கிற குடிமக்களை வந்து காப்பாற்றனுனா அவங்களை பாதுக்காத்து சமூகத்தில் இருக்கிற அமைதியை வந்து நிலைநாட்டுறதற்கு சட்டங்கள் இருக்கும் சட்டங்களை வந்து சரியாக பயன்படுத்தினாலே முடிஞ்சளவு நம்மளால் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் இன்னோன்னு நம்மளை ஆட்சி செய்யற ஆட்சி அமைப்புகள் வந்து மக்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் இலவசமாக கொடுக்கறாங்க ஓகே எல்லாம் பண்ணுறாங்க சரி பட் இருந்தாலும் அவங்களோடய சில சுயலாபத்துக்காக மக்களை வந்துட்டு பகடை காய்களாக வந்து பயன்படுத்தி மது போன்ற நிறைய விஷயத்துல வந்து உட்படுத்தி கொள்ள அவங்களோடய பாதுகாப்புங்கிறது அது அவங்களை விட்டு கொஞ்சம் தூரமாகதான் இருக்குது அதுக்கு காரணம் நம்மளை ஆளுகின்ற அந்த ஆளுமைப்படுத்துகின்ற தலைவர்களே அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் பாதுகாப்புங்கிறது நமக்கு ஒரு எட்டாத கனியாகதான் இருக்குது அந்த குடிமக்களோடய பாதுகாப்பை நிலைநாட்டனுனா சட்டங்கள் இருக்கிறத தாண்டி அந்த சட்டங்களை கையாள கூடிய தலைவர்களும் சட்டங்களை பின்பற்றக்கூடிய குடிமக்களும் அதை சரியாக வந்து பின்பற்றனும் நாட்டில் உள்ள குற்ற செயல்கள்னால் திருட்டு ம மது முக்கியமாக அதில் மூலியமா வரக்கூடிய விஷயங்கள்தான் ஒன்று ஏன்னால் ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க ஒருத்தன் வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு அதுக்கு அப்புறம் வந்து நகை அப்புறம் வந்து மது நகை வந்து எடுத்துகிட்டானா இல்லை தப்புன்றுவோம் இல்லை அந்த பொண்ண எதுனா பண்ணுறியா இல்லை எங்கனா கூட்டி போகிறியா இல்லை அதுவும் தப்புன்றுவோம் சரி ஓகே அந்த மது நான் வந்து இந்த தண்ணி அடிச்சிக்கிறேன் எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வந்து தண்ணியை மது வந்து பயன்படுத்திட்டு அங்கே இருக்கிற நகையும் எடுத்துட்டு போயிடுவான் அந்த பெண்ணையும் வந்து சீரழித்திட்டு போயிடுவான் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீர்கேடு நிலையில் வந்துட்டு இருக்குது அதை வந்து பாதுகாக்கணும்னா முடிஞ்சளவு இந்த மது விலக்கு அது பண்னிணாலே நம்மளால் முடிஞ்சளவு நிறைய குற்றங்கள் வந்து நம்மளால குறைக்க முடியும் ஏன்னால் அதனால் ஏற்படுகிற அந்த வறுமை அவன் ஒருத்தனை வந்து எந்த தவறு செய்ய தூண்டுது அது திருடுறத்துக்கோ இல்லை திருடுறத்துக்கோ இல்லை எதனா ஒரு கற்பழிப்பு போன்ற செயல்பாட்டுக்கோ அதுதான் அவனை வந்து கொண்டு போகுது அதை தடுக்கிறதுக்கு மது விலக்கு அதையும் தாண்டி தப்பு செஞ்சானா கடுமையான சட்டங்கள் மூலியமா கடுமையான தண்டனைகள் கொடுக்கக்குள்ள அது நமக்கு குறையும்